எனக்கு வந்து வயசுலேருந்தே வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்துட்டு இருந்துக்கிட்டே இருக்குது வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் அம்மா அப்பாவலாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏன் மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இப்போ வேலைக்காக நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியலனாலும் சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற ஆசைக்காகவே வெளிநாட்டுக்கு போகணுன்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்ருக்கேன் அப்படி வெளிநாட்டுக்கு எந்த ஊருக்கு போகணும் எந்த நாட்டுக்கு போகணும் அப்படினா நிறையா இருக்குது அமெரிக்கா ஆஸ்ட்ரேலியா துபாய் இதுமாரி பல பல வெளிநாடுகளெலாம் இருக்குது இதில் வந்து எனக்கு பேரிஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போகணும் அங்கே இருக்கிற ஈபில் டவர் அதை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசையாக இருக்குது இதுமாரி அமெரிக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே எது ஃபேமஸான ஒரு விஷயம் இருக்குது அப்படினா அங்கே போய் அதை பார்க்கணும் ஆஸ்ட்ரேலியா அப்படினா அங்கே எது ஃபேமஸோக அதை போய் பார்க்கணும் இதுமாதிரி ரொம்ப ஆசை இருக்குது ஆனால் என் லைஃப்பில் என் லைஃப் முடிகிறதுக்குள்ள நா வெளிநாட்டுக்கு போயே ஆவேன் அங்கே போய் சம்பாரித்து எங்கள் குடும்பத்தை நான் பார்த்துப்பேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லோரையும் அங்கே போய் நான் சம்பாரித்து பார்த்துப்பேன் என்னோடய ஆசைக்காகவும் நான் வெளிநாட்டுக்கு போய் அங்கே உள்ள வித்தியாசமான எல்லா எல்லா இதையும் நான் பார்த்து பார்த்துட்டு அங்கே காசு சம்பாதிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவேன் இது என்னோடய ஆசை